ஹலோ நாங்கள் ராமேஸ்வரம் வரைக்கும் போகணும் நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு போகணும் வண்டி கே கிடைக்குங்களா எப்படி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்தான் ஃபோன் பண்ணிணோங்க அது வண்டி பண்ணுறோம் ஆயிரத்தி எண்பதுலேருந்து பேசுறோம் அஞ்சு பேர் வருவோம் இது வண்டிக்கு பேட்டா நாங்கள் கொடுக்கணுமா அது டோல்கேட் காசு அவர்களே கொடுத்துப்பாங்களா அல்லது போக வர சார்ஜ் ஃபுல்லாகவே மொத்தமாக நம்மள்கிட்ட வாங்கீப்பிங்களா எப்படி அதனோடய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன்

சரிங்க ம் ஓ அங்கே அதனால் ஆ

சரி வண்டி என்ன என்ன வண்டி வரும் அது வண்டி எப்படி இருக்குது ஆ

அப்படியா நாங்கள் அஞ்சு பேர் வரத்துக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஆ ஏசி இருக்குமா ஏசி இருக்குமா ஆ அப்படின்னா சரி ஏசியோடு எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல காலையில் அஞ்சு மணிக்கு வருவீங்களா நாங்கள் நாங்கள் டோல்கேட் காசு மட்டும் கொடுத்துருவோம் சாப்பாடு செலவு டிரைவரே பார்த்துப்பாரா சரி தேங்க்யூ நாளைக்கு வந்து கேட்டுக்கறோம் நேரில்